சேலத்தில் வந்து இப்போ தறி நெய்யறாங்க தறி பட்டு தறி சாத தறி இந்த மாதிரி நெய்யறாங்க பானை பானை செய்யறது இந்த பொம்மை செய்யறது இதெல்லாம் வந்து இங்கே வந்து செய்யறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை பின்னுறாங்க கூடை பின்னுறது இதெல்லாம் கூடை முரோம் இந்த மாதிரி இந்த ஊஞ்சல் மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே பா கையில பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமாக பண்ணுறவிங்களும் இங்கே இருக்குறாங்க அந்த பழங்குடியினரும் வந்து பாலும் கொடியும் பா பாரம்பரியமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் இப்போ கொஞ்சம் நாகரிகமாக வந்தவங்களும் இருக்கிறாங்க இதில் வந்து க சேலத்தில் வந்து தொழில் இந்த மாதிரி தொழில் எல்லாம் நிறைய நடக்குது இங்கே